குட் மார்னிங் மேடம் நீங்கள் ம்யூஸ் நான் தரங்கம்பாடிலர்ந்து பேசுகிறேன் நீங்கள் மியூசியம் வச்சிருக்கிங்களா நாங்கள் அங்கே வரணும் எங்கள் ஊர் தரங்கம்பாடி மியூசியம் பார்க்க வரணும் நான் ஆல்ரெடி புக் பண்ணிவிட்டேன் போன வீக் பண்ணிவிட்டேன் எனக்கு அப்போதான் லீவ் கிடச்சிது அதனால் போன வீக் பண்ணிவிட்டேன் அ எத்தனை மணிலர்ந்து திறந்திருக்கும்

ஓகே அங்கே கத்திலாம் இருக்கே அதெல்லாம் எப்போ செஞ்சது மேம் அந்த மண்பாண்டங்கள் அந்த வரைபடங்கள்லாம் என்ன அங்கே கூட்டிகிட்டு போய் சுற்றி காமிக்குறீங்களா ஆ ஓகே தேங்க் யூ